காயின் கூழாங்கற்கள் சேர்க்குற மூலமா வந்து என்ன கல்விக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா நம்மளோடய ஹிஸ்ட்ரியை பற்றி நிறையா நல்லா தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இந்த காயின்லான் வந்து எப்போ வந்து வச்சிருந்தாங்க யாரு யூஸ் பண்ணாங்க முதல்ல யார்கிட்ட இருந்து வந்தது ஸோ அதலான் வந்து நிறையா தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இதனால் ஹிஸ்ட்ரியில் உள்ள இதப்பற்றின ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இண்ட்ரஸ்ட்டாக ரொம்ப கற்றுக்கணும் அப்படிங்குற மாதிரி இருந்துச்சு